சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் சரிங்க

ஓ சரிங்க உங்கள் மொத்தம் எத்தனை செண்டு இடங்க

ஓகே எது மொத்த வீடும் ரெனவேட் பண்ணனுமா

ஓகே மொத்தம் ஒரு மூன்றை செண்டு எப்படி உங்களுக்கு மெத்தை வீடு மாதிரி வேணுங்களா இல்லை அட்டை ஓடு கீடு போட்டுக்கலாங்களா ஓகே புதுசாக போட்றதுன்னா மெத்தை வீடாக கட்டிக்கலாம் கட்டுங்கள் ஓகே அப்புறம் ரெனவேட் பண்ணனுன்னா என்ரென்ஸும் பிளஸ் உங்களுக்கு பெட்ரூம் ஓகே இந்த ரெண்டும் ஓகே மொத்த வீடு கட்டணுன்னா இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மே உங்களுக்கு கூலி அதிகமாக வரும் மொத்த வீடும் ரெனவேட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பத்து லட்சரூபா வருங்க அது என்ட்ரென்ஸு பெட்ரூம் இது மட்டும் ரெனவேட் பண்ணுற மாதிரி இருந்துன்னா மூன்ற செண்டுக்கு சேர்த்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு பார்த்திங்கனா ஒரு ஏழ்ரை லட்ச ரூபா வருங்க ஆ இது போக நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒன்லி செங்கல் ஆ சிமெண்ட்டு இதற்கானது இது மட்டும் உங்களுக்கு ஆள் கூலி தனி ஆமாம் நாம ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு எல்லாமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு எல்லாம் ஜிஎஸ்டி அது இதுன்னு நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை மெட்டிரியலுக்கு மட்டுமே உங்களுக்கு ஃபுல் வீட்டுக்கும் சேர்த்தும் ஒரு பத்து லட்ச ரூபா வருங்க ஓகே நான் வந்து என்ன பண்ணேன்னா உங்களுக்கு தனியாக ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தறேன் புது வீட்டுக்கான இதை இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு என்னென்ன எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சிங்க் வைக்கிறது ஒரு டைனிங் ரூமு எல்லாமே நாங்கள் பண்ணுற மாதிரி எல்லாமே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் புது வீட்டுக்கும் அல்லது இப்போ பழைய வீட்டையுமே அந்த பெட்ரூமு அந்த அந்த என்ட்ரென்ஸ் ரெனவேட் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பண்ணிங்கன்னா பார்க்கலாங்க ஆ சரிங்க ஓகே நன்றி